மாசு அதிகமாக இருக்கிறது கண்டிப்பாக தெரியுது ஏன்னா நகரத்தில் வேலையில் இருக்கும்போது அது அதிகமாக உணர முடியுது வானத்தை தெளிவாக பார்க்கறதே கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது ஆனால் என்னோட கிராமத்துக்கு அது கோவை மாவட்டத்தில் இருக்கிற சிருமங்கிற கிராமத்துக்கு நான் லீவுல போவேன் அப்போ போனோங்னா திரும்ப மறுபடி வேலைக்கு ஏன்டா போகணுன்னு க நினைக்கிற அளவுக்கு அங்கே இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு சுத்தமாக வானமும் பிரகாசமாக இருக்கும் காரணம் சுற்றியும் வயக்காடு தோட்டம் அதுபோக பவானி ஆறு அது ஓடிட்ருக்கிறதுனால எங்கேயும் செழுமையாக இருக்கும் அதனால் வண்டி வாகனம் இருக்குது ஆனால் நகரத்தில் இருக்கிற அளவுக்கு தூசு கிடையாது சுத்தமாக இருக்கும்